எங்கள் ஊரிற்கு பக்கத்து ஊரில் வந்து ஒரு மருத்துவமனை இருக்குது அது வந்து ஒரு குட்டி மருத்துவமனை தான் பெத்தானூருன்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்குது அந்த மருத்துவம் வந்து மருத்துவமனையில் எப்பொழுதுமே இருவத்தி நாலு மணி நேரமும் ஸ்டாஃப்ஸ் இருந்துகிட்டே இருக்காங்க டாக்டரும் வந்து அப்பப்போ டைமிங் தான் வருவாங்களாம் அதுமாரி நைட்டும் வருவாங்களாம் பகல்லேயும் இருப்பாங்களாம் நான் வந்து பக்கத்தில் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் டாக்டரு எப்போது வருவாங்க எப்படி போவாங்கள் அப்படி சொல்லிட்டு அங்கே வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல கரெக்டான மருத்துவம் எப்போ போனாலும் உடனே உங்களுக்கு என்ன பிரச்சனை இந்த பிரச்சனையாக உடம்புக்கு என்ன ஆகுது அப்படி சொல்லி கேட்டு உடனேவும் அவங்களுக்கான மருந்துகளெல்லாம் எடுத்து கொடுக்கறாங்க அதுக்கான மெடிசனும் சீக்கிரமாக கொடுக்கறாங்க ஊசி போடுறாங்க இதனால வந்து சீக்கிரமாகவும் குணமாகிடுது ரொம்ப தூரலாம் இல்லை கிட்டே தான் இருக்குது இதேமாரி மருத்துவமனைலயும் அங்கே போக முடியல அப்படின்னா ஊரிலேயும் வந்துவும் ஃபோன் பண்ணி கூப்பிடாலே அந்த நர்ஸ் அப்படின் சொல்லிகிட்டு வந்துடுறாங்க அவங்களால வர முடியிலை நீங்களே வந்து போடுங்க அப்படி சொல்லி கூப்ட்டுட்டாலும் இவங்க சிரமப்படாமல் அவங்க வந்து கரெக்டாக வந்து போடுறாங்க இதை வந்து எங்களுக்கு வந்து ரொம்பவும் மகிழ்ச்சி கொடுக்குது அங்கே இருக்க ஊழியர்களும் சக ஊழியர்களும் வந்து மருத்துவமனைக்கு கரெக்டான முறையில் அவங்களும் பராமரிக்கிறாங்க பேஷண்ட் வந்து யா எந்தெந்தந்த ஊரில் அந்த சுற்றி இருக்க அந்த ஹாஸ்பிட்டல் சுற்றி இருக்கிற ஊர்கள் சிறு சிறு கிராமங்களெல்லாம் எந்தெந்த மக்களிருக்காங்க எந்தெந்த மக்களுக்கு எந்த மாதிரி இருக்குது மக்களுக்கு எந்த மாதிரி நோய்கள் பாதிக்கப்பட்டிருக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் ஒழுங்கா மருந்து எடுத்துக்கிறாங்களா அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க எந்த மாதிரி உணவு எடுத்துக்கிறாங்க இந்த மாதிரி உணவு எடுத்துக்கணும் சொல்லிட்டு அவங்களுக்கும் வந்து பரிந்துரைக்கிறாங்க பேசுறாங்க அதனால அவர்களோடைய ஆயுட்காலமும் நீடிக்கிறது இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்லயிருந்து நிறையா பேர் இது வந்து உதவி செய்கிறாங்க மக்களுக்காக தன்னை வந்து முழுவதுமாக அர்பணித்துக்கொண்டு மக்களுக்காக மக்கள் வாழ்வே தன் வாழ்வியாக கொண்டு வந்து நிறையா மருத்துவர்களும் இருக்காங்க அதில் து உதாரணம் எங்கள் ஊர் ஹாஸ்பிட்டல் தான் அது ரொம்பவும் சிறப்பான ஆஸ் மருத்துவமனை அங்கே வந்து எல்லாருமே போவாங்க நானும் ஒரு டைம் எனக்கு ஒடம்பு சரியான்ச்சி சரியில்லாமல் ஆச்சு நான் அங்கே போனேன் ஊசி போட்டாங்க தனியார் ஹாஸ்பிட்டலுக்கும் போனேன் அங்கே போட்ட மெடிசன் வந்து எனக் என்னோடைய உடலுக்கு செட்டாகலையோ என்னவோ தெரியல உடனேவும் எனக்கு வந்து அதோட இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் அதிகமாக தான் ஆனது ஆனால் இங்கே கா எங்கள் ஊரிலே இருக்கிற ஒரு அரசு மருத்துவமனைக்கு போகும்போது அவங்க வந்து ஓவர் டென்ஷனாகவும் ப்ரஷராகவும் பேசாமல் மெதுவாக பேசி என்னுடைய வந்து என்னோடய குணத்தட் குணத்திற்கேற்ற மாதிரி அவர்களும் பதில் சொல்லி மருத்துவமும் கொடுத்தாங்க அதனால என்னுடைய உடலும் இப்போது ஆரியோகமாக தான் இருக்கிறது இதேமாரி நிறைய பேரும் பயன்பெற்றுருக்காங்க ரொம்பவும் சிறப்பான மருத்துவமனை எங்கள் ஊரில் கண்டிப்பாக இருக்கிறது ம்